பைக்கு எல்லோரும் ஓட்டுறது தப்பில்ல ஓட்டி கற்றுக்கிறது ஒன்றும் தவறில்லை ஒரு அர்ஜெண்ட்டுக்கு ஒரு அவசரத்துக்கு பைக்கு கற்றுக்கிட்டா யாரையும் எதிர்பார்க்காம நம்ம ஓட்டுறத்துக்கு அதே நேரத்தில் அதில் ஆபத்தும் நிறைய இருக்கு பைக்கு சிலப்பேர் ஆர்வப்பட்டு ரொம்ப ஆர்வப்பட்டு கொண்டு போய் வேகமாக போய் வண்டியை விடுறதும் எதுலேயாச்சும் மோதுவதும் டிராஃபிக் ரூல்ஸ மதிக்காமல் போகிறதும் அதுமாதிரி நிறையா பேர் இருக்காங்க வண்டி ஓட்டணும்னு எடுத்திங்கனா நீங்கள் பைக்கிங் பண்ணுங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் பைக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம்லாம் இல்லை எல்லோரும் ஓட்டிக் கற்றுக்கிட்டா சாதாரணமாகவே எல்லோருமே பைக்கிங் பண்றாங்கங்கிறது ஒரு சகஜமான விஷயமாயிடும் அடுத்து நம்ம சைக்கிள் ஓட்ற போலவே ஆனால் பைக்குன்னு எப்பயும் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க எல்லோருமே டிராஃபிக் ரூல்ஸை மதிங்க அதில் அதிகமாக நீங்கள் வேகத்தை உணரமுடியும் உங்களால் ஆனால் அந்த வேகமே உங்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும் அது ஆபத்தாக மாறாத அளவுக்கு நீங்கள் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற அளவுக்கு பார்த்துக்கங்க